நான் வந்து ஃபோன் கேமரா தான் யூஸ் பண்ணுவேன் என் ஃபோன் கேமராவே நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் ஃபிஃப்டி மெகா பிக்சல் என்னோட ஃபோனோட கேமரா ஸோ அதுலேயே வந்துட்டு நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன் போட்டோஸ் பொருத்த வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பொருத்து தான் இருக்கு ஸோ எந்த கேமரா இது பண்ணாலும் அதோட ஃப்ரேம்ஸ்ஸு வச்சு கிடையாது தட் ஃபோக்கஸை வச்சு இருக்கு ஒரு ஃப்ரேமுக்கு இவ்வளோ ஃபோகஸ்னு இருக்குல்ல ஸோ ஃப்ரேம் கொறைச்சி இருந்தாலும் அதில் ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருந்தால் அந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்னோட என்னோட மொபைல் ஃபோனோட கேமரா